நான் ஒரு கிரீம் ஆர்டர் செய்திருந்தேன் அது வந்து வாங்கி யூஸ் பண்ணிப் பார்க்கும்பொழுது அது வந்து அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது மக்களாகிய நாங்கள் வந்து அந்த கிரீமை வாங்கி ஒரு நம்பிக்கையின் பேரில் அந்த நிறுவனத்தை நம்பி தான் வாங்குகிறோம் ஆனால் அது வந்து நம்பிக்கைக்கு அற்ற பொருளாகக் காணப்படுது ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்

மக்கள் நம்பிக்கையோடு வாங்கற ப்ராடக்ட்சுகள் வந்து மிகவும் நன்க நன்றான முறையில் இருக்கணும் சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் வந்து அவங்க இந்த நம்பிக்கையைக் கெடுத்து அதில் வந்து தவறுதலான முறையில் அதை பேருக்கும் புகழுக்கும் அதை சேல்ஸ் பண்ணுறாங்க உடல்நல குறைவு கெடுதல் உண்டாகுன்றதை கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறாங்க